ஹலோ மேம் வி எஸ் டெக்ஸ்டைலா மேம் மேம் இந்தமாதிரி எங்களுக்கு டீ சர்ட் வேணும் நீங்கள் டீ சர்ட் ஜீன்ஸ் பேண்ட் இந்தமாதிரி கிடைக்குமா மேம் உங்க கடையில் இல்லை மேம் காஸ்ட்லியெல்லாம் வேணாம் மேம் நார்மலாக நார்மல் பிரைஸில் இருந்தால் போதும் மேம் ஓகே மேம் இன்னும் எவ்வளோ எதுக் ஸ்கைபுளு கலரில் இருக்கா மேம் இல்லை மேம் ஃபேமிலி ட்ரெஸ்ஸாக கேட்குறோம் மேம் ஆமாம் மேம் நான் நான் அன்மேரீடு மேம் ஸ்கைபுளு கலர்ல ஸ்கைபுளு கலர்ல வேணும் மேம் ட்ரெஸ் டீ சர்ட்டும் ஜீன்ஸ் பேண்ட்டும் எனக்கு வந்து கிளாசோ மாதிரி இருக்கு மேம் கேர்ல்ஸ் கிளாசோ மேம் பாய்ஸ்க்கு வந்து பேண்ட்டு ஜீன்ஸ் பேண்ட்டு வேணும் மேம் இதுலாம் பிரைஸ் எவ்வளோ மேம் வரும் வச்சியிருக்கேன் மேம் ஓகே மேம் ஓகே மேம் ஓகே மேம்

நேர்ல வந்துர்றேன் மேம் நேர்ல வந்துர்றேன் மேம் வந்தியிருக்கேன் மேம் முன்னாடியே தெரியும் மேம் நான் வந்துர்றேன் மேம் நான் வரும்போது மட்டும் நீங் நீங்கள் கடையில இருப்பீங்களா இல்லை இருக்க மாட்டிங்களா மேம் ஓகே மேம் நான் கால் பண்ணுறேன் மேம் மறக்காமல் வந்துருங்க மேம் ஓகே மேம் தேங்க் யூ மேம்